ஆ இருக்குது என்னைத் தவிர எங்கள் அப்பாவுக்கு இருக்குது அவர் வந்து விவசாயம் வந்து நல்லா பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவங்க கிட்டே எடம் இல்லை அந்த விவசாயத்தைப் பற்றி நிறையா சொல்வாங்க நெல் பண்ணுறது கோதுமை இது மாதிரி எல்லா விஷயத்தையும் நிறையா சொல்வாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் நாற்று பிடுங்கறது களை வைக்கிறது எல்லாமே சொல்வாங்க எல்லாத்தைப் பற்றியும் பேசுவாங்க என் கிட்ட அதுக்கு ஆசை அப்டின்னு சொல்வாங்க என் அப்பாவுக்கு ஆசை அவங்களுக்கு ஆர்வம் இருக்குது தோட்டக்கலை இருக்கணும் குடும்பத்தில் வந்து எங்கள் அப்பாவுக்கு மட்டுந்தான் ஆர்வம் இருக்குது நிறையா சொல்வாங்க நெல் பற்றி சொல்வாங்க கோதுமை பற்றி அந்தந்த கண்ட்ரீஸ்ல என்னென்ன விளையும் அப்படின்னு நிறையா சொல்வாங்க எங்களுக்குத் தெரியாது ஸோ எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி தருவாங்க எல்லாத்தைப் பற்றியும் சொல்லித் தருவாங்க எப்படி எப்படி பண்ணணும் இப்போது வந்து எனக்குத் தெரியாது அந்தத் தண்ணி ஓடுறது அந்த வயலில் எப்படி இருக்கும் ஈரப்பதம் அடுத்தது பருத்தி பருத்தியைப் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அது எப்படி பூ வைக்கும் காய் வைக்கும் எதுவும் தெரியாது அதை வந்து எங்கள் அப்பா சொல்வாங்க எப்படி எப்படி எப்படி செய்யணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்வாங்க அப்பறம் வந்து இன்னொன்று வந்து எள் போடுவாங்க அந்த எள் வந்து எள்ளுச் செடி பற்றியும் தெரியாது எள்ளுச் செடி எப்படி இருக்கும்ன்னு எங்கள் அப்பா சொல்லி தான் எனக்குத் தெரியும் எள்ளுச் செடி வந்து இப்படி இருக்கும் அதை வந்து க பதப்படுத்தி வெச்சு எள் ஆட்டினா நல்லெண்ணய் வரும் அப்டின்னு எங்கள் அப்பா சொல்வாங்க கோதுமை அப்பறம் கோதுமையைப் பற்றியும் சொல்வாங்க கோதுமை கோதுமை இது கோதுமை சாப்பிட்டா நல்லது அதுக்கு கோதுமை விளையணும் அப்படிலாம் சொல்வாங்க இன்னொன்று அரிசி பற்றியும் சொல்வாங்க அரிசியில் வந்து எந்தெந்த அரிசி இருக்குது அப்டின்னு நிறையா அரிசி சொல்லுவாங்க குண்டரிசி சின்னரிசி எல்லாமே சொல்வாங்க அப்புறம் வந்து நிறையா வந்து அந்த இதுலேயே தோட்டம் இப்போ பூச்செடி வைக்க சொல்வாங்க எங்கள் அப்பாவுக்கு பூச்செடி வெச்சு வளர்க்கறதுன்னா பரவால எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் சின்னதாக காக்கரட்டான் செடியும் அந்த எல்லாச் செடியும் இருக்குது மல்லிகைப்பூச் செடி இருக்குது ரோஜாச் செடி இருக்குது எல்லாமே எங்கள் அப்பாவுக்குப் பிடிக்கும் எங்கள் அப்பா சொல்வாங்க செடி வளர்க்கணும் செடி இருந்து மரம் இருந்து எல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்டின்னு சொல்வாங்க அதில் வந்து எங்களுக்கு பிடிக்கும்னு மல்லிகைப்பூ செடி அப்பறம் காக்கரட்டான் பூ வெச்சுருக்காங்க அப்பறம் கனகாம்பரம் செடி ஃபுல்லாக எங்கள் வீட்டில் ஃபுல்லாக கனகாம்பரச் செடி தான் அது வைச்சது எல்லாமே எங்கள் அப்பா அப்புறம் எங்கள் வீட்டில் வாழை மரம் இருக்கும் சின்னதாக பார்க்கறதுக்கும் தோட்டம் மாதிரி இருக்கும் வாழை மரம் வாழை மரத்தில் அந்த குட்டி வாழைப் பழம் இருக்கும் அப்புறம் வாழைக்காய் இருக்கும் அந்த வாழைக்கா அந்த அந்த நிறையா இருக்கும்ல அந்த வாழை மரத்தில் அதெல்லாம் நிறையா இருக்கும் நிறையா சொல்லியிருக்காங்க அதெல்லாம் பற்றி நிறையா சொல்வாங்க அப்றம் வந்து அந்த வாழை மரம் வந்து எப்படி எப்படில்லாம் பார்த்துக்கணும் அதுக்கு ஒரம் போடுவாங்க எங்கள் பூச்செடிக்கும் ஒரம் போடுவாங்க அதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது யூரியா பொட்டாசியம் இது எல்லாம் போடணும் அப்போ தான் வளரும் இன்னொன்று சன் லைட்டில் இருக்கணும் இப்போ வந்து ரோஜாச் செடின்னா சன் லைட்டில் இருந்தால் தான் நல்லா பூக்கும் அப்படின்னு சொல்வாங்க அப்போ தான் வந்து அதுவும் நல்லா பூ கொஞ்சம் வந்து எலை துளுர்க்கும் எங்கள் வீட்டில் இருந்த செடி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளேஸ் மாற்றி வெச்சு அதுக்கப்பறம் தான் வந்து அவங்க வந்து நல்லா இப்போதிக்கு நல்லா பூக்குது எங்கள் அப்பா சொன்னதுக்கு அப்பறம் அது வந்து அந்தச் செடி எல்லாம் பூக்காமல் இருந்தது அப்போப்போ கொஞ்சம் அந்த இலையெல்லாம் வெட்டி விட்டா நல்லா வளரும் எல்லாமே எங்கள் அப்பா தான் சொல்வாங்க எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே தெரியும் அதுக்கப்பறம் அந்தந்த செடிக்கும் ஏதேதோ கொண்டு வந்து போடுவாங்க அப்பறம் தண்ணி ஊற்றச் சொல்வாங்க தண்ணி ஊற்றலனா திட்டுவாங்க தண்ணி ஊத்தி தண்ணி ஊற்றச் சொல்வாங்க தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் அது வளரும் நல்லா செழிப்பாக இருக்கும் பூ பூக்கும் அப்போ தான் நீங்கள் வெச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்வாங்க அப்பறம் வந்து அந்த வயலில் போடுறத பற்றி எதுவும் தெரியாது நாற்று எடுக்கிறது அப்பறம் வந்து அந்த ட்ராக்டர் வெச்சு ஓட்டுறது ட்ராக்டர் வெச்சு ஓட்டுறது இதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்கள் அப்பா சொல்வாங்க இப்படி ட்ராக்டர் வெச்சு ஓட்டினா மண் மே மண் கீழே போய் அந்த மண் கீழே போனதுக்கு அப்பறம் இந்த மண்ணில் இருந்து புதுசாக வளர்ந்து வரும் அதெல்லாம் சொல்வாங்க இப்போ ஒரு இப்போ நாற்று நட்டாலே அந்த நாற்றுக்கு எவ்வளோ தண்ணி இருக்கணும் அது எப்படி பார்த்துக்கணும் அதுக்கு யூரியா பொட்டாசியம் இது அப்பறம் அந்த சல் எதேதோ கலப்பாங்க கலர் கலராக இருக்கும் அதில் வந்து யூரி ஆ ஒரம்ன்னு சொல்வாங்க அப்பறம் அதுக்குலாம் நாட்டு ஒரம் போடணும் அப்டின்னு சொல்வாங்க இப்போ வந்து எப்படினா மாட்டு சாணம் இது இந்த வேப்பங் காய் இதெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்வாங்க அதெல்லாம் போட்டு வளர்த்தா நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் ஹெல்த்தியாக வளரும் நமக்கும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும்ன்னு சொல்வாங்க